எங்கள் கிராமத்தெலாம் பாம்பு கடிச்சால் பட்டுனு ஹாஸ்ப்பிட்டல்லாம் தூக்கிட்டு போகமாட்டோம் ஒரு துணியை ஒரு பழைய துணியை பிச்சு அதை எடுத்து அந்த பாம்பு கடிச்ச இடத்துண்ட நல்லா இறுக்கி பிடிச்சி கட்டி வாயால் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து விட்டுருவோம் எடுத்து விட்டுருவாங்க எடுத்துவிட்டு நிறைய வந்து வேப்பலை மிளகாய் விஷம் ஏறிருக்க என்னெனு பார்த்து பார்த்துட்டுத்தான் அதெல்லாம் திங்கை சொல்லிட்டு அப்புறமாதான் பார்த்துட்டுத்தான் ஹாஸ்ப்பிடல் இழுட்ன்னு போவாங்க எடுத்துபோனால் ஹாஸ்பிட்டலே போனாங் கூட அங்கே போய் பாம்பு கடிக்கெல்லாம் ஊசியெல்லாம் போடமாட்டாங்க பச்சலைத்தான் கொடுப்பாங்க பச்சலை வந்து ஒருவேளை இல்லை ரெண்டுவேளை கம்மியான விஷம் இருந்தால் ஒருவேளை ரெண்டுவேளை தான் அதிகமான விஷம் இருந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு அங்கே அந்த மருந்து கொடுக்கற இடத்தாண்டே வச்சு பார்த்து இருந்து பாம்பு கடிச்சவங்களை வந்து தூங்கவிடக்கூடாது தூங்கினாங்கன்னா விஷம் வந்து ஃபுல்லாக உடம்புல்லா பரவிடும் உடம்புல்லா விஷம் பரவுச்சுனா பாம்பு கடிச்சவங்கள் வந்து இறந்து விடுவாங்கள்